ஐயா நாங்கள் வந்து போர்ட்ஸ் வாட்சிங் செய்யும் போது நாங்கள் பறவையை பார்த்துக்குறோம் தான் இல்லன்னு சொல்லலை காட்டில் வசிக்கும் பறவையை வந்து நாங்கள் அவ்வளோ இதாக பார்க்க முடியாது ஆனால் ஒரு திசை மாறி வந்தால் ஒரு பறவைகள் ஒரு கருநிறம் செந்நிறம் அந்த பறவைகள் வருது அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் இதை காட்டில இருக்கிற பறவை தண்ணி இல்லாமல் நாட்டு உள்ளே வருது ஊர் உள்ளே வருது அதெலாம் நாங்கள் அதை வந்து அதாவது ஊர் உள்ளே தான் பார்த்துக்குறோம் ஐயா நாங்கள் அதை நான் காட்டில் போய் எந்த பறவையும் பார்க்கல அல்லது வயலில் அபூர்வமான பறவை இருக்குது தான் என்னா பறவைனாக்கா அது நாங்கள் அதுன்னு பேர் எனக்கே மறந்து போச்சு அந்த பறவை நல்லா ஐட்டாக இருக்கும் மயில் மாரியே இருக்கும் ஐயா அது மயில் மாரியே இருக்கும் ஆனால் எடை வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ எடை கொண்ட பறவை அது ஆனால் அது பார்க்கறத்துக்கு ஒரு அபூர்வமாக இருக்கும் அந்த பறவை ஆமாம் அது நாரை நாரையோடய வம்சம் அது ஆனால் ஐட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரும் அது நல்லா நல்லாயிருக்கும் பறவை